ஹலோ சொல்லுங்கள் சக்தி பேசுகிறோம் ஆமாம்ங்க சொல்லுங்கள் ஓகேங்க எத்தனை நாளுங்க

பிளேஸ் செலக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்களா எந்தெந்த பிளேஸ் போகனும் ஓகே ஓகே ஓகே அப்படிங்களா ஒரு மூணு மூணு நாள் போறமாதிரி வரும்ங்களா டூ டேஸ்ங்களா சார் நாள் வாடகை பேசினா பதினோரு ஆயிரவா வரும்ங்க இதே கிலோ மீட்ரு ஹவர்ஸ் வேணா நீங்கள் கிலோ மீட்ருக்கு வந்து இருபத்தி ரெண்டுரூவா வரும்ங்க நீங்கள் நாள் வாடகை சொல்லுங்கள் நாள் வாடகை வரீங்களா ஓகேங்க ஓகே ஓகே அப்படி இல்லைங்க எங்களுக்கு வந்து வாடகை மட்டும் தான் உங்களுக்கு ரூம் வேறு யாரையாவது பார்த்து நாங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணுவோம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஆமாம்ங்க அது ட்ரைவருக்கு நீங்கள் பார்த்து கொடுக்கறதுங்க வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு இப்போ அவர் ட்ராவலிங் வந்து கரெக்ட்டாக பண்ணிகிட்டு போகிறாரு நீங்கள் கேட்குற இடம் காட்டுறாரு நீங்கள் எந்த டைமுக்கு நீங்கள் போகனும்னு கேட்டிங்கன்னா அந்த டைம்க்கு அவர் கூட்டிகிட்டு போவார் அதே உங்களுக்கு அதே உங்குளுக்கு பிடிச்சமாரிங்க நீங்கள் வந்து அவருக்கு கொடுக்குறதும் குடுகாததும் அது உங்களோட விருப்பம் நீங்கள் சாப்பாடை சாப்பாடு மட்டும் அவங்குளுக்கு அரேஜ் பண்ணி மட்டும் கொடுத்துடுங்க ஓகேங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க நாங்களே பண்ணிகிறமாதிரி தாங்க வரும் அது நாங்களே நாங்களே பண்ணிகிறமாதிரி தாங்க வரும் ஆ ஓகேங்க என்னைக்கு போகிற மாதிரிங்க அப்படிங்களா எந்த ஊருக்குங்க வரணும் வண்டி அப்படிங்களா சரி ஓகேங்க வந்துரலாம் என்ன டைமுக்கு கிளம்புற மாதிரி சரி ஓகேங்க அப்போ வண்டி வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஃபைவுக்கு வரமாதிரி வர சொல்கிறங்க உங்களுக்கு ஈவ்னிங் ஈவினிங்கே ஞாயித்துக்கிழம அஞ்சு மணிக்குலாம் வண்டி வந்துருங்க ஈவினிங் ம் சரி ஓகே தேங்க் யூ அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் பே பண்ணுறமாரி பாருங்கள் நாங்கள் வண்டி அனுப்புறதுக்கு முன்னே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஆ சரி ஓகேங்க